எனக்கு பாட்டுகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் மெலோடி பாட்டுகள்னா எனக்கு ரொம்ப பிரியம் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்த மெலோடி பாடல் வந்து இசைஞானி இளையராஜாவோட பாட்டுக்கள் மலேஷியா வாசுதேவன் அவர்களோட பாட்டுகள் எஸ்பிபியோட பாட்டுகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெலோடி பாடல்கள் மற்றும் தத்துவப் பாடல்கள் இது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு பிடித்த பாடகர்கள்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பி பி மலேஷியா வாசுதேவன் இசைஞானி இளையராஜா இது மனோவோட பாடல்கள்னு ஜேசுதாஸ் ஐயா எல்லாருடைய பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அதை கடைபிடித்து உள்ளூரில் வந்து நிறைய இசைகள் வந்து தயாரிக்கிற மாதிரி நிறைய பண்ணாங்க அதை வந்து கடைபிடிச்சி பண்ணாங்க இதில் வந்து இவங்க வந்து சினிமாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க நல்ல ஒரு நல்ல பாட்டுகள் சொல்லிக் கொடுக்கறதுல ஆகட்டும் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நல்லா வந்து இவங்க ரொம்ப எங்களை ஈர்த்துட்டாங்க அந்த மெலோடி பாடல்கள்னா நாங்கள் தினமுமே கேட்போம் பாட்டுக்கள் கேக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் தினமும் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றால் கூட இந்த பாட்டுகளை கேட்டுக்கொண்டே தான் இருப்பேன் இசைஞானியின் பாட்டுக்கள் இசைகள் அவர்களுடைய வாய்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பயன்படுத்தி நான் வந்து பாட்டுகள் தினமும் வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்கள் அனைத்து நாட்களிலும் சினிமா பாடல்கள் மேடை கச்சேரிகள் நாடகங்கள் இதில் இருக்கிற இசையை நல்லா ரசிப்பேன் அதனுடைய பாட்டுக்களை நல்லா ரசிப்பேன் எனக்கு மிகவும் பிடித்தமானது அதனால் வந்து அதை நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இது வந்து பாட்டுகளை எனக்கு ரொம்ப ரொம்ப கேட்க பிடிக்கும் கர்நாட்டிக் இசை கர்நாட்டிக் சங்கீத்தும்பாங்க கர்நாடக இசை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அனைத்து பாடகர்களையும் மேடை பாடகர்கள் மேடை பேச்சாளர் அந்த அது அவர்களுடைய பாட்டுகள் இசைகள் எனக்கு மிகவும் நன்றாக பிடிக்கும் உள்ளூர் இசையில் வந்து உள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு மேட மேடை கலை கலைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க கிராமப்புறத்தில்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மேடை கலைஞர்கள் மலை கிராமங்களில் வந்து சின்ன சின்ன மேடைகள்லாம் போட்டு அதில் நிறைய நிறைய இசைகளை வெளிப்படுத்துவாங்க அதில் புது புது பாடகர்கள் உருவாகி நல்ல சினிமா பாடல்கள் ஆனால் நல்லா பாடுவாங்க அவங்களோட பாட்டுகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதையே போல் அனைத்து நாடகக் கலைஞர்கள் அவங்களும் நல்லா நாடக நடிப்பை காட்டுவாங்க அவுங்களோடதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு பாடல் கேக்கிறதுங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இசைகளும் பிடிக்கும் கர்நாடக சங்கீத் அதுவும் பிடிக்கும் சங்கீதமும் பிடிக்கும் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்